ஹலோ அழகப்பா செட்டியார் மியூசியம்ங்களா நான் நெக்ஸ்ட் மண்டே புக் பண்ணிக்கிறேங்க உங்கள் மியூசியத்துக்கு விசிட் பண்ணுற மாதிரி உங்கள் மியூசியத்தில் என்னென்னலாம் இருக்குதுங்க ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க என்டெர்டெய்ன்மெண்ட் மாதிரி ஏதாச்சம் இருக்குதா ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க ஓ அப்படியே ஆன்லைன்லேயே மாற்றிக்கலாங்களா ஓ ஓகே ஓகேங்க இப்போ பெரியவங்கள்லாம் வந்தால் அந்த புக்ஸ் வாங்குறது அதெல்லாம் பண்ணிக்கலாம்ங்களா இல்லை அது எப்படிங்க ஓகேங்க ஓகேங்க ஆ ஓகேங்கண்ணா ஆமாங்கண்ணா அது பண்ணிட்டுங்குண்ணா இப்போ ஓகேங்கண்ணா அண்ணா இப்போ அங்கே வந்து புக்கெல்லாம் வாங்கிக்க முடியும்ங்களா இல்லை அதை பார்க்க மட்டுந்தான் முடியும்ங்களா ஓகேங்க ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா ஸ்கூலுக்கு மட்டும்ங்களா ஓகேங்ண்ணா ஓ சரி சரி ஓகேங்கண்ணா சரி நான் மண்டே வர்றேன்ங்க அப்போது இந்த வேறு ஏதாச்சும் வேறு எதாச்சும் மாதிரி இருக்குதுங்களா மியூசியத்தில் இந்த கன் ஷாப் அதெல்லாம் மியூசித்தில் வைக்கிறீங்களா கன்னு கத்தி ஆ அதுமாதிரிலா இருக்குதுங்களா ஓகேங்கண்ணா தேங்க்யூங்கண்ணா ஆ ஓகேங்க